ஹலோ ஸ்விக்கிங்களா இன்றைக்கி என்னங்க ஸ்பெஷல் உங்களுடைய சாப்பாடு டிஷ்ஷில் சிக்கன் ரைஸ் சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் ஓகே ஓகே எனக்கு வந்து ஒரு நண்டு சூப்பு வேணும் அதுக்கப்புறம் வொயிட் ரைஸ் பெப்பர் ரசம் அப்புறம் வந்து கேஸி சிக்கன் ரைஸ் வேணும் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு பாட்டில் ஆட்ரு பண்ணணும் மரண்டா பாட்டில் ரெண்டு பாட்டிலு தயிர் பாக்கெட்டு இதெல்லாம் என்னுடைய அட்ரஸுக்கு வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அட்ரஸ் நோட் பண்ணிக்குங்க ராவணன் வாலாஜி நகரம் நம்பர் ஃபார்ட்டி எயிட் இரண்டாவது குறுக்குத்தெரு ஒரு ஹாஃப் அன் அவரில் வீட்டுக்குச் சாப்பாடு ஆட்ரு பண்ணி அமிச்சிவிடுங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா எனக்குக் கொடுங்க நான் உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் தான் தேங்க் யூ